ஹலோ ஆ மேம் குட் ஆஃப்டர்நூன் நான் நான் சஹாயா மாதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலேருந்து பேசுகிறேன் ஆ என் பேர் கனிமொழி நாங்கள் வந்து இப்போது ஆன்வல் டே கன்டக்ட் பண்ண போகிறோம் மேம் ஆ ஆ நெக்ஸ்ட்டு மந்த்து ஸோ அதுக்காக ஆ ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸெஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும் பசங்களுக்கு ஸோ அது ரிலேட்டடாக கேட்கலாம் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டேன் எனக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் செட்ஸ் வேணும் மேம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் பசங்கள் ஆ ரெ ஒரு ஆ ஃபிஃப்டீன் பாய்ஸ்ஸு டென் கேர்ள்ஸ் மேம் பசங்களுக்கு வந்து பேண்ட்டு ஷர்ட்டு அதாவது டை மாதிரி ஏதாவது அதுமாதிரி ஃபேன்சியாக அதுமாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் மேம் கேப் மாதிரி க்ளாத்திலே எதாவது நியூ மாடலாக தைச்சிட்டு அதுமாதிரி போடலாம் தலையில் ஆ கேர்ள்ஸுக்கு வந்து ஆ கொஞ்சம் ஸ்கேர்ட் அண்டு டாப் அந்தமாதிரி டைப்பில் கொஞ்சம் மாடலாக தைச்சிக் கொடுங்க இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி மேம் இது எவ்வளோ அப்ராக்ஸிமெட்டாக எவ்வளோ வரும் மேம் ஏன்னால் எங்களோடய பட்ஜெட் வந்து ஒருத்தருக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆ அந்தமாதிரி தான் ப்ளான் பண்ணுறோம் ஸோ இது அதுக்குள்ளே முடியுமா இல்லை என்னங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் அப்படியா மேம் சரி மேம் நான் ஒன்ஸ் நான் அப் இவங்கள்கிட்டையும் சொல்கிறேன் நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் குறைச்சி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஆ நாங்களும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அந்தமாதிரிலாம் பண்ணுவோம் செலிப்ரேஷன்ஸ் அப்போது இதுமாதிரி சே எடுப்போம் ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணமுடியுமோ அது மாதிரி குறைச்சிக்கோங்க நான் ஸ்கூலேயும் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டுவிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் கூப்பிட்றேன் மேம் நீங்கள் எப்போ மேம் தைச்சி தர முடியும் எனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் செட்ஸ் ஏன்னால் நெக்ஸ்ட் மந்து எங்களுக்கு ஆன்வல் டே ஸோ எப்போ எவ்வளோ நாள் தேவைப்படும் மேம் உங்களுக்கு டெலிவர் பண்ண ஓகே ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம் நான் மேனேஜ்மெண்ட்லேயும் நான் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் மேம் தேங்க் யூ மேம்